நான் வரைஞ்ச ஒரு ஓவியம் அதோடய அழகு அப்படின்னா அதோட அர்த்தம் நான் ஒரு இயற்கை வரைஞ்சேன் அந்த இயற்கையில் ஒரு மரம் மரம் இருக்குது ஒரு குட்டி குளம் இருக்குது மரத்து பக்கத்தில் குளத்துல வாத்து இருக்குது ஒரு குருவி மரத்தில் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுட்டு இருக்குது இந்த இதுக்கு நான் கலர் கொடுக்கவே இல்லை ஓவியத்துக்கு ஒரு நாள் நான் எடுத்து கலர் கொடுக்கலாமே எடுத்து கலர் கொடுத்த அப்புறம் அதோடய அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு அதோடய அழகு முக்கியத்துவம் இது எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன் அப்போது என்ன தெரிஞ்சிச்சு எனக்குன்னா ஒரு ஓவியம் வரைஞ்சால் முழுமையாக முடிக்கணும்னு தோணுச்சு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வரைஞ்சுருக்கோங்குறது வந்து வரைஞ்சுருக்கிறத விட அதுக்கு ஒரு அழகு கொடுக்கிறப்ப அது இன்னும் அழகாக இருக்கும் அது சொல்கிற ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்ம உணரலாம் முக்கியத்துவம் அது என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணரலாம் நான் அதில் இருந்து கற்றுக்கிட்டன்